அதிக பேர் இருக்கும் போது எப்படி அந்த மா அந்த மாதிரியான மக்களுக்கு நம்ம எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஒரு குழப்பமா இருந்துச்சு ஏன்னால் நம்ம வீட்டில் வந்து இப்போது ஒரு மூணு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு டீ போடோனானு கூட நம்மளுக்கு தெரியும் அந்த அளவு இப்போ நாலு பேருக்கு எவ்வளோ பால் வேணும் எவ்வளோ ஜீனி போடணும் எவ்வளோ டீ தூள் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு சமைக்கும்போது அது கம்ம அது வந்து நமக்கு குழப்பிடும் எப்படி இவ்வளோ பேருக்கு சமைக்கிறது அப்படின்னு யோசிக்க தோணும் சாதாரணமாக ஒரு அரிசி போடணுனா கூட எத்தனை பேருக்கு போடணும் அப்படிங்கிற ஒரு அளவு தெரியாது ஒரு நாள் வந்து நம்ம அதிகமாக போடுவோம் மீந்து மீந்து போயிருக்கும் ஒரு நாள் வந்து கம்மியாக போடுவோம் பற்றாம போயிருக்கும் அதனால் வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் எனக்குமே வந்து நம் நா ஏ நான் நினைச்சது என்னென்னால் வந்து நம்ம வந்து இப்போ மீந்து போய் கொட்டினா கூட பரவாயில்ல ஆனால் யாருக்கும் சாப்பாடு இல்லை அப்படின் சொல்லி பாதி வயிற்றோட எழுந்துச்சு போய்விடக்கூடாது அப்படிங்கிட்டாக நான் என்ன பண்ணிவிடுவேன் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா நான் பதினைஞ்சி பேருக்கு போல் தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராகவே தான் அரிசி போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்கறேன் அந்த அனுபவம் வந்து ரொம்பவே ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்துச்சு காய்கறி எவ்வளோ போடணும் ஒரு பெரிய பாத்திரத்தில் குழம்பு வைக்கணும் அப்படின்னாலுமே கூட அதுக்கு எவ்வளோகானு மிளகாத்தூளு எவ்வளோ வந்து உப்பு போடணும் அப்படிங்கிறது கூட தெரியாது ஆனால் எப்பொழுதுமே நான் எப்போ சமைத்தாலுமே சரி காய்கறி வேகிறதுக்கு மட்டுமே தான் கொஞ்சமாக உப்பு போட்டுப்பனே தவிர மற்றபடி அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரியான உப்பு நான் போட்டதே கிடையாது ஏன்னெனு கேட்டீங்கன்னால் சில பேருக்கு உப்பு அதிகமாயிருக்குனா பிடிக்கும் சில பேருக்கு உப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கும் உப்பு அதிகமாக போயிடுச்சுனாலுமே அந்த சாப்பாடை வந்து சாப்பிடவே முடியாது வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் பற்றாம போனால் கூட பரவாயில்ல அதிகமாக போய்விடக்கூடாது அப்படின் சொல்லிவிட்டு உப்பு மட்டும் நான் கம்மியாக தான் போடுவனே உப்பு பற்றல போடுங்க அப்படின் சொல்லும்போது தான் நான் கொஞ்சம் அதிகமாக உப்பு போடுவனே தவிர மற்றபடி எப்போ எந்த குழம்பு வைச்சாலுமே நான் வந்து உப்பு நிறைய போடவே மாட்டேன் அது வந்து ரொம்ப அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்ட ஒன்று இப்போ ஒரு அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மளிகை சாமான்னு கூட பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறத தாண்டி அதிகமாகவே தான் நம்ம வந்து வாங்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்புறம் வந்து சீக்கிரமாக சமைக்கணும் அப்டிபங்கிறப்ப இப்போ நார்மலாக ஒரு நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஒரு நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் இருக்காங்கன்னால் ஒரே ஒரு சட்னி வைப்போம் ஒரு தக்காளி சட்னி வைப்போம் சட்னி வெச்சுட்டு நாலு பேருக்கும் சூடாக தான் இப்போ ச சாதாரணமாக ஒரு தோசை ஊற்றி சாப்பிடணும் அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் சட்னியை ஃபர்ஸ்ட்டு அரைச்சி வெச்சுட்டு இந்த நாலு பேருக்கும் நான் ஃபஸ்ட்டு நாலு தோசையை ஊற்றி வெச்சுட்டு சுட சுட ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து போட்டிருவோம் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு முடிஞ்சுரும் ஆனால் அதே மாதிரி பத்து பதினைஞ்சி பேர் நம்மளால தோசை அவ்வளோகானு ஊற்றியிட்ருக்க முடியுமா சூடாக ஆறி போய் சாப்பிட்டாலுமே அந்த தோசை சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்காது அதனால் என்ன பண்ணிடுறது ஒரு பெரிய இட்லி பானை இருந்துச்சுனா இட்லி ஊற்றிர்றது ஏன்னால் அது தான் ரொம்ப சீக்கிரமாக முடியும் ஒரு சாம்பார் வைக்கிறோம் இல்லை ஒரு சட்னி வைக்கிறோம் அப்படின்னாலுமே கூட இட்லி ஊற்றதுத்துங் வந்து ஒரு மூணு தட்டு நாலு தட்டு உள்ளுக்கிற ஒரு பெரிய இட்லி பானையை எடுத்து நம்ம இட்லி ஊற்றினோமுன்னா அது சீக்கிரம் முடிஞ்சுரும் அப்புறம் வந்து சா காலையிலே வந்து நம்ம இட்லி ஊற்றி வெச்சுட்டு மதிய நேரத்துக்கு என்ன பண்ணுனால் ஒரு பெரிய பானையில் தான் வந்து சாப்பாடு வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெரிய பானையுமே வந்து ஒருத்தவங்களால அந்த சாப்பாட்டை வந்து நம்மளால வடிக்க முடியாது வெந்த பிறகு அதனால் என்ன பண்ணுவோம் வே ஆட்களை ஆண்களை வெச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பானையை எடுத்து ஒரு பெரிய அன்னக்கூடையில் ஓட்டை வைச்ச அன்னக்கூடைன் சொல்லுவாங்க அது வந்து கல்யாண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இந்த அன்னக்கூடை அதில் தான் எடுத்து ஊற்றுவாங்களே ஊற்றிட்டு தண்ணி எடுத்து ஊற்றினாங்கன்னா அது வந்து விரை விரையா போய்விடும் பா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேலே வந்து வாழை இலை இல்லை வேஷ்ட்டி அந்த மாதிரியான ஒரு துணியை போட்டுத்தான் அந்த சாப்பாட்டை வந்து மூடி வைப்பாங்க அதில் வந்து சில்லுவர் தட்டு தட்டெலாம் போட்டு அந்த அன்னக்கூடையை மூட மாட்டாங்க ஏன்னால் சாப்பாட்டில் இருக்கிற அந்த சூடு வந்து தட்டில் பட்டு தண்ணியாகிடும் ஆவியடிச்சு அந்த தட்டே தண்ணியாக போய்விடும் அந்த தண்ணி வந்து திரும்பவுமே ரிட்டனாகி எங்கே வருன்னால் சாப்பாட்டில் விழுந்து சாப்பாடு வீணாக போய்விடும் அப்படிங்கிறதுனால துணியை தான் வெச்சு மூடுவாங்களே ஏன்னால் அந்த ஆவி அடித்தாலுமே அந்த துணி வந்து அதை இழுத்துடும் அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து துணியை தான் அதில் யூஸ் பண்ணுவாங்களே அப்புறம் வந்து ஒரு காய்கறி வாங்கிறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் தான் நம்ம வாங்கி நாங்கள் பழகியிருப்போம் இல்லை பத்து பதினைஞ்சிர பேருக்கு வேணும் அப்படிங்கிறப்ப பற்றாம போய்விட்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போ ஒரு கறிக்குழம்பு எடுத்து நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அதிகமாக காட்டணும் அப்படிங்கிறப்ப உருளைக்கிழங்கு அதுனால் கறிக்குழம்புல கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால உருளைக்கிழங்கு அதையும் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கறது இப்படி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து செய்யணுமே